மீன்பிடி தொழில்ல சவாலான வேலைன்னு பார்த்தா சொல்லப்போனால் மீன்பிடி தொழிலே சவாலான வேலைன்னு சொல்லலாம் இந்த பரிசல்ல போகிறது வலை விடுறது அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்களை இழுக்கிறது அதில் ஒவ்வொரு ஒரு சில டைம் புது விதமான கடல் பிராணிகள் கூட வரலாம் விஷ விஷமுள்ளது அதெல்லாமே வரும் அதை எல்லாமே நாங்கள் பார்த்துதான் கையாளணும் ஒரு சில டைம் பாம்புகள்லாங்கூட வரதுண்டு இதெல்லாம் ரொம்பவுமே கொஞ்சம் சவாலான வேலையாகத்தான் இருக்கும் இந்த சூறாவளி அதைமாட்டு மோசமான காலநிலைகளெல்லாமே அடிக்கடி வரதுண்டு இதை நம்ம எப்படி எதிர் கொள்ளணுன்னு பார்த்தா அதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே செஞ்சுர்லாம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சூறாவளி வருது புயல் வருதுனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை முதல்லே கவர்மெண்ட் சொல்லிடுது அதை தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கடலுக்கு போகாமல் மீன் பிடிக்கிறக்கு போகாமல் இருக்கிறது பெட்ரு அந்த டைம்ல கடல்ல இப்போது கடல் கப்பல் கவிழ்ற மாதிரி அந்த மாதிரி டைம்லலாம் பெரிய பெரிய கப்பல்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்து கப்பலை சுற்றி ஊர்லா ஊற்றலாம் அது வந்து நமக்கு கப்பல் கவுறாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ அப்படி ஒருவேளை சூறாவளியில மாட்டி நம்ம தொலைஞ்சிட்டாலுமே மீட்பு படை வர வரைக்கும் நம்ம அங்கே காத்திருக்குறது நல்லது கூட இருக்கிறவங்கள பத்தரமாக பார்த்துக்கணும் இதெல்லாமே ரொம்ப ச கடினமான சூழ் சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது